எனக்கு பிடிச்ச பாடம் வந்து மேக்ஸ்சு சின்ன வயசில் இருந்து நான் வந்து மேக்ஸ் ரொம்ப இன்ட்ரஸ்டாக படிக்க ஆரம்பிச்சுவிட்டேன் அதே மாதிரி நான் டூவல்த் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு ரஞ்சித் சார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் மேக்ஸ் வந்து நடத்தும் போது சூப்பராக நடத்துனார் போர்டில் வந்து அவரோடய போர்டு பர்பாமன்ஸ்சில் ரொம்ப நல்ல இருக்கும் அவர் நடத்தும் போது நீட்டன் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் நான் வந்து டுவல்த்தில் வந்து மேக்ஸ்சில் வந்து ஒரு ஓரளவுக்கு நல்லா மார்க் எடுத்தேன் அதுக்கப்புறம் எம்எஸ்சி பிஎஸ்சி வந்து மேக்ஸ் தான் எடுத்தேன் மேக்ஸ் வந்து நல்லா எடுத்துகிட்டு அதே மாதிரி வந்து டீச்சிங் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் மேக்ஸ் ஓரியண்ட்டடாக அதுக்கப்புறம் எம்எஸ்சி பிஎஸ்சி முடிச்சுட்டு அப்புறம் எம்எஸ்சி முடிச்சுட்டு அப்புறம் பியட் முடிச்சுட்டு நல்லா மேக்ஸ்சில் ஒரு என்னோடய பாடத்தில் வந்து ரொம்ப நல்லா இதாக இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் மேக்ஸ் மேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதால் மேக்ஸ் ரொம்ப மேக்ஸ் ரொம்ப பிடிச்சதால நான் வந்து அந்த துறையில் வந்து நான் வந்து டீச்சராக இருக்க இன்னும் நான் வந்து மேலும் மேலும் எதிர்க்கப்பட்டு நான் பிஹெச்டி இன்னும் படிக்கணும்னு ஆசைப்படரா அதுக்காக நான் வந்து மேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்